ஹலோ ஹலோ ஹலோ பிரண்ட்ஸ் ட்ராவலா ஆ அண்ண ஆமாம் உங்க உங்கள் விஸ்டிங் கார்டு என் ஃபிரண்டு கொடுத்தான் இதுமாதிரி ட்ராவல்ஸ் இருக்குடா கால் பண்ணி விசாரி அப்படின்னு கொடுத்தான் ஆ ஆமாண்ண இதுக்கு வெளிநாடு போறேன் சென்னை ஏர்போர்டில் ட்ராப் பண்ணுண்ண ம் நாளன்னைக்கி ஈவ்னிங் போகணுண்ண நாளை நாளன்னைக்கி ஈவ்னிங் ஒரு போஃர் தர்ட்டி போலலாம் இங்கேருந்து கிளம்பிட்ணும் அங்கே வந்து ஒரு லெவனுகுள்ளலாம் அங்கே அரைவ் ஆகிட்ணும்ண்ண ஆ ஆமாண்ண அன்றைக்கி கார் இல்லையா அண்ண ஏதாச்சும் பாருண்ண அர்ஜென்ட்ண்ண அர்ஜென்ட்ண்ண எப்படியாது ரெடி பண்ணுண்ண ம் ஆமாம் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ம் அதனால்தான் இதாக இருக்குது ஆ எனக்கு அன்றைக்கி அன்றைக்கி ஈவ்னிங் கன்ஃபார்ம் எனக்கு டெஃபனட்லி வேணுண்ண எனக்கு ஆ காரு ரெடி பண்ணுங்கள் எனக்கு இதுமாதிரி ம் நாகப்பட்னத்தில் நாகப்பட்னத்தில் இருக்கேன் நான் நாகப்பட்னத்தில் நீங்கள் ரெடி பண்ட்டீனா எனக்கு கால் பண்ணுங்கள் நாகபட்னத்தில் அங்கே இதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நான் வந்து என்னோடய லொகேஷனை சென்ட் பண்றேன் ஆ அதை பார்த்துட்டு நீங்கள் அட்ரசுக்கு வந்துடுங்க கரெட்டாக ம் ஆமாம் நாகபட்னத்தில் இருந்து நாகபட்னத்தில் இருந்து கிளம்ப வேண்டியதுதான் ட்ரைவரோடு சேர்த்து ஒரு எத்தனை நாலு எங்கள் வீட்டில் இருந்து ஒரு நாலு பேரு வராங்க ம் நான் வீட்டில் நாலு பேரு ட்ரைவர் ஒரு ஆளு ஆ இவ்வளோதான் காசுலாம் மேட்ரு இல்லைண்ண காசு எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அன்றைக்கி கரெக்டாக எனக்கு அன்றைக்கி வேணும் ஆ ஆமாண்ண ஆமாண்ண இதுமட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அப்பறம் நிறையா இதலாம் இருக்குது ஃபங்க்ஷன் வேறே இருக்குது அப்போயும் கார் தேவைப்படும் நீங்கள் அப்போயும் நான் வந்து வீட்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அவங்கள வந்து பிக்அப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுங்கள் இந்தமாதிரி இந்த ரோடில் போய்விடலாண்ண பாண்டிச்சேரி இங்கே இதுலேருந்து எங்கேருந்து தரங்கம்பாடி போயிட்டு தரங்கம்பாடிலேருந்து அந்த அந்த ரூட் எடுத்து கடலூர் சிதம்பரம் கடலூர் அந்த வழியாக போயிட்டு அப்படியே போயிட்லாம் ஆமாம் அந்த ரூட் வந்து ஒரு மாதிரியா இதாகதான் இருக்கும் கரடு முரடா தான் இருக்கும் அது பார்த்துக்குலாம் அது இப்போ வந்து ரோடு போட்டுட்டாங்க ரோடு அப்புறம் பாலம் எல்லாம் கட்டிட்டு இருக்கிறானுவோ இப்போ தான் அது கொஞ்சம் ட்ராபிக்காக தான் இருக்கும் கொஞ்சம் ஏர்லி ஏர்லியாக கிளம்புனாதான் சீக்கரமாக போகலாம் அப்போ ஆ ஆமாம் இது ம் இப்போதான் இது போட்டுட்டு இருக்கிறாங்க ரோடு அப்பறம் ட்ராக்லாம் போட்டுட்டு இருக்கிறனால பஸ்சுலாம் அப்படியே ஒரே ஒரு பாதை தான் அந்த பாதைலேயே போகிற போகிற பஸ்சும் வர பஸ்சும் ஒரே இதில் வருகுது அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரமா போனால் தான் வேலைக்கு ஆகும் ஏன்னா ஒரே ரோடு இல்லைல போய்ட்டே இருக்க முடியாதுல்லை நின்று நின்று தான் போகிற மாதிரி இருக்குது சீக்கிரமா வந்தால்தான் நான் பதினோரு மணிக்குலாம் கரெட்டாக ஏர்போர்ட்டில் இருக்கணும் எனக்கு ரெண்டு மணிக்கு ஃபிளைட்டு ம் பதினோரு மணிக்கு இருக்கணும் அப்படி பார்த்துக்குங்க ம் நாளன்னைக்கி ஈவ்னிங் எனக்கு ஃபோர் தர்ட்டிகுள்ள நீங்கள் இங்கேருக்குற மாதிரி பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி பாருங்கள் நான் உங்களுக்கு அட்ரஸ் ஃபுல்லாக உங்கள் இதில் அனுப்பிவிட்டுர்றேன் வாட்ஸ்அப்பு ம் அண்ண நீங்கள் பாட்டுக்கு மறந்துவிடாதிங்கண்ண இது பெரிய ஹெல்ப்புண்ண இது நீங்கள் பண்ணீங்கனால் என் ஃபிரண்ட் சொல்லி தான் உங்க இதுக்கு உங்களுக்கு கால் பண்ணேன் சொல்லிவிடுங்க கண்டிப்பாக சொல்லியிருக்கீங்க வரேன்ட்டு நானும் வேறே யாருகிட்டயும் வெள்லேயும் எங்கேயும் கேட்குல அண்ண ஏமாற்றிடாதீங்கண்ண நான் ரொம்ப நம்பிகிட்டு இருக்கேன் உங்களை ஏமாற்றிடாதீங்க ஓகேவா சரிண்ண சரிண்ண நான் எங்கள் அம்மா எங் எங்கள் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி நாலு பேர் ட்ரைவரு ஒரு ஆள் அவ்வளோ தான் காசு எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல என்னன்னு பார்த்துக்குலாம் ம் டிரைவருக்கு எல்லாமே டிரைவருக்கு எல்லாமே பார்த்துக்குலாம் சாப்பாடு சாப்பாடு அது இதுன்னு எல்லாமே அவருக்கு தனியாக டிப்ஸ் வேணால் கொடுத்துட்லாண்ண டிரைவர்லாம் நான் கவனித்துக்குறேன் நீங்கள் கேக் கேட்குற காசை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துடுங்க கரெட்டாக சென்னை ஏர்போர்ட் அந்த தாம்பரம் வழியாக போகுமில்ல ம் சரிங்ண்ண சரிங்கண்ண என்னனு பார்த்துட்டு ரெடி பண்ணி கொடுங்க நான் உங்களுக்கு ம் கவனித்துக்குறேண்ண தனியாக ம் வாங்கண்ண